பிறந்தநாள் ஃபங்ஷனுக்கு போயிருந்தேன் அப்போ ஹோட்டலில்தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க வெட்டிங்கின்னுது அப்போ வந்து நான் வந் அவங்கோ பிரியாணியெலாம் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க அது நான் சாப்பிட மாட்டேங்கிறதுனால் ஹோட்டலில் நீங்கள் என்ன வேணுமோ அதை கேளுங்க அப்படினு சொல்லியிருந்தாங்களா போய் எனக்கு எனக்குப் பிடிச்சது வந்து என்ன சாப்பிட்றதுனு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ பனீர் ரைஸ் கேட்டிருந்தேன் அது கொண்டாந்து கொடுத்தாங்க சாப்பிட்டது நல்லாயிருந்திச்சி செமயாக இருந்தது கொஞ்சம்தான் சாப்பிட்டு மீதி எடுத்துகிட்டு வந்து என் பையனுக்கு கொண்டாந்து கொடுத்தேன் நல்லாயிருக்கும்மா அப்படினு அது செஞ்சியில் இதுக்கு ஃபங்ஷன் போயிருந்தேன்னடா அந்த ஹோட்டலில் ஆர்ட்ரு பண்ணினேண்டா நல்லாயிருந்துச்சி அதுதான் உனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் கொடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அவங்களே பார் பார்சல் பண்ணி கொடுக்க சொன்னேன் ஹோட்டல் தான் அவங்களே பார்சல் பண்ணிக் கொடுத்தாங்க வந்து சாப்பிட்டு இன்னொரு டைம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன் நான் செஞ்சியில் பனீர் ரைஸ் சாப்பிட்டேன் நல்லாயிருந்திச்சி நம்ம ஊரில் கிடைக்குமா அப்படின்னு நம்மூரில் கிடைக்காது இன்னொரு முறை நம்ம செஞ்சிக்கு போனாவா உனக்கு அந்த ஹோட்டலிலே வாங்கித்தரேன் அப்படினு சொன்னாங்க செமயாக இருக்குது எனக்கு இன்னிவரைக்கும் அந்த டேஸ்ட் என் வாயிலே நிற்கிது